எனக் எனக்கு வந்து செடி வளக் செடி கொடி மரமெலாம் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு தோட்டமாக வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் அந்த தோட்டத்தை பராமரிக்க குள்ளே நிறையா பிரச்சினஸ் வரும் என்னென்னா வந்து இப்போ நம்ம செடிக்கு தண்ணி பாய்ச்சக்குல திடீரென்னு கரென்ட்டு போய்விடும் கரென்ட்டு போய்விட்டா நம்ம செடிக்கு தண்ணி போக முடியாது அதே மாரி பூச்சி மருந்து பூச்சி கொல்லி தேவையில்லாத கொசு பாம்பு நிறையா வந்து இந்த செடியெலாம் அரித்து அரித்து மரத்தை வளர விடாம பாதியிலே முடக்கிடும் அது அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் ஏன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வளர்க்குறதால வளர்க்குறேன் அதனால் வந்து ஒரு பூச்சி பூச்சி வந்து அந்த ஈஸியாக அந்த மரத்தை அழிச்சுருது அதில் வளர்கிற பழங்களெலாம் எப்படியாச்சும் போய்விடுது எனக்கு நிறைய மலோன் வர மரம் செடி கொடியெலாம் வளர்க்குன்னு ஆசை அதனால் வந்து அந்த பூச்சிக்கொல்லி எப்படி சொல்கிறதுனா வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப இதாயிருக்கும் இப்போ நம்ம மாமரத்துக்கு பூச்சி மாமரத்துக்கு மருந்து வைக்கிறோனா அதை வந்து நம்ம நல்ல முறையில வைக்கணும் இப்போ ஏனோ தானோன்னு வைச்சாக்கா அந்த பூச்சிக்கொல்லி அந்த பூச்சிகளெலாம் சாகாது கரெட்டான முறையில ஒரு மருந்து கரெக்டான முறையில் ஒரு மரத்துக்கு மருந்து வைச்சாதான் அந்த இது ஈஸியாக சாகடிக்க முடியும் இப்போ பாம்பு இப்போ நிறையா செடி இருக்கிறதால பாம்பு அது மாரி நிறையா பூச்சி வந்து அண் அண்டுது அந்த செடி வைக்கிற இடத்துல அதே மாரி பூச்சிக்கொல்லி வந்து கொல் கொல்வது வந்து ரொம்ப கஷ்டமாருக்கு இப்போ பாம்பு வருதுனால் இப்போ பாம்பு தோட்டத்துக்கு வர பாம்பு அப்படியே தோட்டத்து வழியாக வந்து வீட்டுக்குள்ளேயும் வர நிறையா வாய்ப்பிருக்கு அதனால வந்து இந்த மாரி எனக்கு இந்த மாரி இருக்கிறதுலாம் ரொம்ப விரும்பவே இல்லை நான் ஏன்னால் வந்து இந்த காலத்தில் எந்த யாருமே செய்யாத ஒரு செயலை நான் செய்ய குள்ளே எனக்கு ரொம்ப பிரச்சினையெல்லாம் நிறையா வருது அதனால மரம் வளக் மரம் செடி கொடியெலாம் வளந் வளர்த்து நல்ல முறையில அதை பராமரிக்கணும் அதுதான் என்னோட ரொம்ப ஆசை அதுக்கு அதுக்கு மாரி எந்த மாரி பிரச்சின வந்தாலும் நான் சமாளிப்பேன் சமாளிக்கிற தைரியமும் சக்தியும் என்கிட்ட இருக்குது மரம் செடியெலாம் வளர்க்குணும் அது ரொம்ப முக்கியம் அதால்தான் நம்ம சாப்பிட்றோமே